வாழ்க்கையில் கலை ஏன் முக்கியமானது சமுதாயம் சிறப்பாக இருக்க இது எப்படி உதவுகிறது இந்த கொஷின் பார்த்தோனா நம்ம லைஃபில் நம்ம டிசிப்ளின்னாக வாழுறதுக்கே வந்துட்டு நமக்கு இது ஒரு வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஒரு நபராகவும் அப்புறோம் வந்துட்டு நமக்குள்ளே ஒரு தனி திறமையே நம்ம இது பண்ணுறோம் விற்கிறதுக்காகவும் கலை எல்லா விதத்திலியும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோம் இத கத் எல்லா எல்லாத்துக்கும் ஏதாவுது ஒரு திறமை இருக்கும் அதை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்கங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்கள படிப்பு வச்சு எப்படி அவுங்களை உயர்த்தி பேசுகிறாங்க அவங்க இவ்வளோ பெரிய ஆளுனு எப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சிலரோடய கலை அதை பொறுத்தும் அவங்களுக்கான மரியாதை அவங்களுக்கு எப்போவுமே கெடச்சுகிட்டே இருக்கும் அந்த வீ அந்த வகையில் கலை வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் நம்ம சிறப்பாக இருக்கிறத்துக்கு ஓ ரொம்ப உதவியாக தான் இருக்குது